நான் ஒரு ரைடராக இருந்தால் ஹெல்மெட் போடாமல் போக மாட்டேன் ஹெல்மெட் போடுவேன் எந்த ஒரு நெரிசலான இடத்துலயும் நான் வேகமாக ரைட் பண்ண மாட்டேன் வண்டியில் போக மாட்டேன் போனோம்ன்னா நம்மளுக்கும் பிரச்சனை பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனை நம்ம முன்னாடி பைக் ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை இதே சின்ன பிள்ளைங்க இது மாரி நம்ம ஒரு கிராமத்தில் வண்டி ஓட்டுறோம்னா அங்கேயும் வேகமாக போககூடாது சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாடுவாங்க அந்த இடத்துலயும் வேகமாக நம்ம ஒரு ரைடராக இருந்தால் எங்கே ரைட் வேகமாக ரைட் பண்ணணுமோ அங்கே மட்டும் வேகமாக ரைடராக இருக்கணும் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது